நாங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல சாப்பாடு வேணும்னாலும் எதுன்னா டிஃப்ரென்ட்டாக இதெல்லாம் சாப்பிட்ணுனு தோணுனுச்சுனாக்க எங்கள் பசங்கள்ட சொன்னம்ன்னாக்க எங்கள் பசங்கள் வந்து என்ன சப்பாத்தி ரோல் எக் ரோல் இல்லை பிரியாணி அப்படி எதுன்னா தேவைப்பட்டச்சுனாக்க எங்கள் பசங்கள் வந்து ஆர்டரு பண்ணுவாங்க ஆர்டரு பண்ணுவாங்க அப்புறம் ஆர்டரு பண்ண சொல்லித் தருவாங்க நான் ஆர்டரு பண்ணுவேன் கொஞ்சம் சீக்கிரமா வரணும்னு சொன்னம்ன்னாக்க நான் அப்புறம் சரி பாக்குவம் நம்ம சமைக்கிறதைவிட இது ஆர்டரு எப்படி இருக்குதுனு சொல்லிட்டு நாங்களும் நிறையாவாட்டி ஆர்டரு பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்குறோம் நல்லாதான் இருக்குது அதேமாதிரி எதுன்னா டிப்ஸ் எதுன்னா கொடுத்தாக்கூட ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஒரு சிலர் வாங்குவாங்க ஆமாம் ஒரு சிலர் வாங்குவாங்க ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க டிப்ஸ் எல்லாம் கொடுத்தம்னாக்க நிறைய ஆர்டரு பண்ணி சாப்பிடுவோம் என்ன தேவையோ அது ஒரு நாளைக்கு பசங்களாம் இப்பெல்லாம் எதுன்னா செய்து வேணும்னு சொன்னாக்க உடனே ஆர்டரு தான் பண்ணுறாங்க ஆர்டரு பண்ணிதான் சாப்பிட்றாங்க அதனால அப்புறம் இல்லை அவங்க ஆர்டரு பண்ணி பிரியாணி வேணுன்னாலும் எது வேணுன்னாலும் ஆர்டரு பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க டெலிவரி வந்துச்சின்னாக்க நல்லாதான் இருக்குது வீட்டில சமைக்கிறமாதிரி அதுவும் நல்லாதான் இருக்குது டேஸ்ட்டுலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ட்டாகவே இருக்குது நல்லா இருக்குது ஆர்டரு பண்ணி சாப்பிட்றது நிறையா ஆர்டரு பண்ணி என்னைக்காச்சும் ஒருவாட்டி தோணுச்சுன்னா பிள்ளைங்க ஆர்டரு பண்ணுவாங்க ஆர்டரு பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரமா வர்ணுன்னா ஒரு சிலர் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருவாங்க ஒரு சிலர் சும்மா ஃபோன் பண்ணியிருந்தா ஃபோன் எடுக்கமாட்டாங்க அதனால் ஆர்டரு பண்ணி சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் நல்லாவே புடிக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா வித் வித்தியாசமான நம்ம எதுன்னா செய்யமுடியலை மலைப்பா இருக்குது அப்படினாக்க ஆர்டரு பண்ணிடுவோம் சாப்பிடணு தோணுச்சினாக்க பசங்கள் ஆர்டரு பசங்கள்ட சொல்லிட்டா பசங்கள் ஆர்டரு பண்ணிக் கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க